இந்திய தொலில்நுட்ப கண்டுபிடிக்க இன்ஜினியரிங் படிப்பு ரொம்ப அவசியம் ஏனன்னா அடிப்படையான அறிவு தொலில்நுட்பம் நுணுக்கங் நுணுக்கங்களெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா இன்ஜினியர் படிப்பு அவசியம் அது மட்டும் இல்லாமல் கணிதம் இயற்பியல் புதிய கண்டுபிடிப்புகளுக்குத் தேவையான விஞ்ஞான அப்புறம் தொழில்நுட்ப மூலக்கூறுகளை எல்லாம் இன்ஜினியரிங்ல தான் படிச்சால் தான் தெரிஞ்சிக்க முடியும் பிரச்சனை தீர்க்கும் திறன் ஆங்கிலத்தில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்கள் இது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கு பெரும்பாலும் ஒரு பிரச்சனையோட தீர்வை உருவாக்கும் பழைய இன்ஜினியரிங் பாடத்திட்டங்கள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் கண்டுபிடிப்புக்கு நம்மோட திறன் மேம்படுத்த உதவுது நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்க ஏன் விரும்புகிறாங்கன்னா வேலைவாய்ப்பையும் அதிக சம்பளத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த படிப்பு படிக்க முயல்கிறாங்க இன்ஜினியரிங் முடிச்சா ஈஸியாக ஐடி மெக்கானிக்கல் சிவில் ஏஐ எலெக்ட்ரிக்கல் துறையில் வேலையில் சேரலாம் குறிப்பாக ஐடி அப்புறமா டேட்டா சயின்ஸ்ல அதிகமாக சம்பளம் வாங்கலாம் சுய மரியாதையோடையும் பெற்றோரோடைய விருப்பங்களையும் எதிர்பார்த்த படி பூர்த்தி பண்ணலாம்